ஸ் சம்மரில் வாங்கினோம் அந்த ஃபேனு வாங்கி ஒரு ஆறு மாதம் தான் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது மறுபடியும் இப்போது வந்து அது கீச்சு கீச்சுனு சத்தம் போட ஆரம்மிச்சிருச்சு அது என்னடானால் இப்போது வந்து அப்படியே ஸ்லோவாவாகி அப்படியே இதாகி போய்டிச்சு என்னெனாது நல்லாவும் ஓட மாட்டேங்குது சத்தம் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது வீட்டு குள்ளரா இப்போ ஏன்டா அந்த ஸ் ஃபேனை வாங்குனங்கிற மாதிரி தோணுது அது நல்லாதான் ஓடிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது கடைசியில் இப்படி ஆகிடிச்சி